சார் வணக்கம் ஆ திருப்பூரில் இருந்து பேசுகிறோம் சார் எங்களுக்கு சிட்டிக் குள்ளார டிடிசிபி அப்ருவலில் லேண்டு வேணும் சார் நம்மக்கிட்ட டிடிசிபி அப்ருவல் இப்போ எவ்வளவு இருக்குது சிட்டிக் குள்ளே தான் பார்க்குறோம்

எங்களுக்கு வந்து மொத்தத்துக்கு ஒரு பத்தாயிரம் சதுரடி வேணும் சார்

எங்களுக்கு நீங்கள் ரோடு ப்ளேஸில் வேணும் சார் ஆமாம் ரோடு ப்ளேஸில் இருக்கணும் சார் அப்பார்ட்மெண்ட் மாரி

அது தான் அதான் இப்போ அதில் ஹச்சு அதில் சர்வீஸ்லாம் இருக்குங்களா இப்போ அந்த சைடுல வந்து ஹச்டி சர்வீஸ் லைன்லாம் இருக்குங்களா

எத்தினை அடியில் சார் வாட்ரு இருக்குது நல்லத் தண்ணி ஆ ஆ ரைட்டு

சரி சார் சரி அது அது கம்பெனிக்காக வாங்கிறது சார் நீங்கள் என்னப் பண்ணுறீங்க அதுனுடைய லேஅவுட் இருக்குல்ல அதில் டிக் பண்ணி எனக்கு வாட்ஸப்பில் அனுப்பி விட்ருங்க இந்த நம்பர் தான் என்னோடய வாட்ஸப் நம்பரு அது அதாவது அந்த லேஅவுட்டு ப்ளஸ்ஸு லொக்கேஷனோடப் போட்டு எனக்கு அனுப்பி விட்ருங்க

மார்க் பண்ணி எனக்கு அனுப்பி இடுங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு லைனில் வரம் ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் எனக்கு நாளைக்கு சா எனக்கு நாளைக்கே அனுப்பி விட்ருங்க சார்